ஆ அ ஆமாம் ஸ் ஆமாம் மேம் ஆ சிவகங்கை பேலஸ் பார்க்கலாம் மேம் சாட்டர்டே சண்டேஸ் பார்க்க முடியாது வீக் டேஸில் ஓப்பனாக இருக்கும் அது நாங்கள் நாங்களே இங்கே அரேஞ் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் ஸோ நியர் பைலேயும் நிறைய இருக்குது மேம் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது இப்போ வேடன் அந்த பறவை சரணாலயம் ஒன்று இருக்குது அப் அப்புறம் இங்கே நிறைய பக்கத்தில் இருக்குது மேம் கோவில் அதுமாதிரி போகலாம் ஆ பிள்ளையார்பட்டி மலைக்கோவில் மா ஓ குன்றக்குடி இருக்குது ஆ பார்க்கலாம் மேம் செட்டிநாடு கானாடு காத்தானில் இருக்குது பல சாத்தங்குடியில் இருக்குது அது எல்லாமே போய் பார்க்கலாம் மேம் அப் மன்ன நம்ம முன்ன முன் கூட்டியே பெர்மிஷன் இல்லை நீங்கள் முன் கூட்டியே நீங்கள் என்கிட்டே சொன்னீங்கன்னால் எப்போ வரீங்க என்ன டேட் அதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணிடுவோம் மேம் வ் எங்களோட சார்பாக ஒரு ஏஜென்ட் வருவாங்க அவங்களே உங்களை பிக்அப் பண்ணி எல்லா இடத்துக்கும் நீங்கள் எங்கங்கெல்லாம் சொல்லறீங்களோ எல்லாமே கூட்டிட்டு போய் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணி கைட் மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு ரிட்டன் வந்து உங்களை எங்கே நீங்கள் ட்ராப் பண்ண சொல்லறீங்களோ அங்கே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க மேம் பேக்கேஜ் தான் ஸோ நீங்கள் என்னென்ன ப்ளேஸஸ் செ செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் இருக்கும் மேம் இல்லை அது பெர் பெர்ஸன் மாதிரி வரும் மேம் ஒரு ரெண்டு பேர் அதாவது ஒருத்தருக்கு அப்படிங்கற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஓகேண்ணா நாலு பேர்னால் நீங்கள் இன் அன்டு அரவுண்டு ஆ ஃபேமிலி பேக் மாதிரி இருக்குது நீங்கள் இன் அன்டு அரவுண்டு இப்போ சிவகங்கை ஒட்டி நீங்கள் சொன்னீங்க பெர் டேக்கு வந்து ஃபைவ் தொளசண்ட் வரும் மேம் ஸோ டூ டேஸ்னால் டென் தொளசண்ட் அந்த மாதிரி வரும் மேம்

கண்டிப்பாக இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் மேம் இதுக்கு நீங்கள் எல்லா அவங்களோட டீடெயில்ஸ் என்னைக்கு வேணும் அப்படிங்கறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னால் நாங்கள் இங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே எல்லா டீடெயில்ஸும் சென்ட் பண்ணுறேன் மேம் ஓகே தேங்க் யூ மேம்